ஈரோடு மாவட்டத்தில் பொதுவாக மக்கள் பாதிக்கப்படுறதுனா தொழிற்சாலைகள் தான் அங்கேருந்து சாயக்கழிவு எல்லாம் வந்து ஆற்றுல கலக்குது அப்பயும் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி தான் எல்லாரும் குடிநீராக யூஸ் பண்ணுறாங்க இப்போ பாதி பேர் அதில் மீன் பிடிச்சி அதை விக் விற்கவும் செய்யறாங்க அதில் வந்து நிறையா பாதிப்புகள் வரும் மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் குறை சொல்லணும்னா அமைச்சர்கிட்ட வந்துவிட்டு த தண்ணீரை வந்து சுத்திகரிப்பு செஞ்சு மக்களுக்கு கொடுக்கணும் அது நல்ல குடிநீராக கொடுக்கணுன்னு தான் எங்களோட கோரிக்கை அப்புறம் பழங்குடி மக்கள்னா அவங்க பல கிராமங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமே இன்னும் இருக்கு அங்கே சரியான பேருந்து வசதி இல்லை அங்கே இருக்கிற மாணவர்களால பள்ளிக்கு போக முடியல அவங்க ரொம்ப தூரம் நடந்து கூட போகறாங்க கஷ்டமான ஆத்தலாம் கடந்து வராங்க அங் அவங்களுக்கான சரியான எந்த அடிப்படை வசதியும் இல்லை இன்னும் சில பேர் வந்து மின்சாரம் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்க அவங்களையும் நம்ம கவனத்தில் வச்சு அவங்களுக்கான அடிப்படை தேவையாது நம்மளாக செஞ்சுக் கொடுக்கணும் அவங்கனால நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்ச அடிப்படை வசதிகளான கல்வி அப்புறம் மின்சாரம் இதாவது கொடுத்தா கூட அவங்க சந்தோசமாக இருப்பாங்க அவங்களும் நம்ம நிலமைக்கு உயர்த்துறது தான் இந்த நாட்டோட வளர்ச்சியாக கூட இருக்கும் இந்த மக்கள்லாம் முழுமையான கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கும் நினைக்குறேன்